ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ அங்கே இருக்கீங்களா நீங்கள் நான் இங்கே கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் இருக்கேன் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு வந்துடுறேம்மா அப்படியே அட்ரஸ் அட்ரஸ் ஃபார்வேட் பண்ணுங்கள் ம் அமௌண்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துருவேம்மா அவ்வளோதான் டிராஃபிக்கில் தான் இருக்கேன் வந்துடுறேன் வந்துடுறேங்க ஆ மீட்டர் தான் கன்ஃபார்ம் மீட்டர் தான்ங்க மீட்டருக்கு மிச்சம் நாங்கள் ஒரு ஒரு பைசா கூட நாங்கள் வாங்க மாட்டோம் சேஃப்ட்டி ஆ சேஃப்ட்டிலாம் கன்ஃபார்ம் எங்கக்கிட்டே இருக்குது நீங்கள் இப்போ க சேஃப்பாக போய்ட்டு சேஃப்டியாக வந்து கொண்டு வந்து விட்டுருவோம்மா ஆ டு ஒரு ஆஃப் அன் அவர் தானே அதுக்கு முன்னாடியே இட்டுன்னு போய் விட்டுன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இட்டுன்னு போய் விட்டு வந்துடுவோம்மா நாங்கள் யாருமே ஏற்ற மாட்டோம்மா இது ம் ஃபேமிலி தான் இருக்கீங்க உ ஃபேமிலி மிச்ச ஒரு பர்சன் கூட யாரையும் ஏற்ற மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் டென் மெம்பர்ஸுக்கு ஆட்டோ ஒரு டென் மெம்பர்ஸ் பிடிக்குன்னு நினைக்கிறேம்மா பின்னாடி இடம் இருக்குது இல்லை இல்லைல்ல இல்லை இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டு சீட்டு பேக் சீட்டு இருக்குதும்மா நீங்கள் வாங்க நான் கண்டிப்பாக இடம் ஆ கண்டிப்பாக பிடிக்குங்க மீட்டரும் கரெக்டாக போட்டு தர்றேன் ம் பிக்கப் ஓ அப் அண்ட் டௌன் பண்ணணுமா சரி சரி அப்படியே பண்ணிடலாம் வாங்க ஆ அப் அண்ட் டே பண்ணிடலாம் வாங்க ஒரு ஃபைவ் ஹண்ரட் ஆ அப் அண்ட் டௌன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும்மா

டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஆகும் அப் ஒரு இதுக்கு போய்ட்டு வர்றதுக்கு போயிட்டு போகிறதுக்கு டூ ஃபிஃப்டி வர்றதுக்கு டூ ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் ஆ ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நாங்கள் விட்டு வந்துடுறோங்க ம் ஆ அட்ரஸை உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்துடுறோம் ம் உங்களுடைய வீடு எங்கே இருக்குது முதல்ல அதை கூகுள் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்கள் ம் ம் ஃபார்வேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸில் நான் அங்கே வந்துடுவேன் அவ்வளோ தான் டிராஃபிக்கி க்ளியர் ஆகிடுச்சு அவ்வளோ தான் இப்போ ஆட்டோ எடுத்துவிட்டேன் வந்துடுறேம்மா நீங்கள் அப்படியே உடனே அப்படியே எங்களுக்கு அனுப்புங்கள் ம் ஓகேம்மா